இந்த கேள்விக்கு உண்மையை சொல்கிறதா பொய் சொல்கிறதானு எனக்கு தெரியல கவிதை தானே நான் கவிதை வந்து நல்லாவே எழுதுவேன் எனக்கு கவிதை எழுதுகிறது ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூல் படிச்சப்பலிருந்து கவிதை நல்லாவே கவிதை நல்லாவே எழுதுவேன் யாருக்கும் நான் கவிதை எழுதி கொடுத்தது இல்லை நான் கவிதை எழுதுவேன் எனக்கு கவிதை எழுதுகிறது ஓ பிடிக்கும் தமிழ் எப்படி எவ்வளோ பிடிக்கும் பாட்ட எப்படி பிடிக்கும் அதுமாதிரி கவிதை எழுதுகிறதும் ஒன்று தானே கவிதை எழுதுகிறதுனா நான் கவிஞனா இருந்தால் மட்டும் தான் கவிதை எழுதுவேன் ஆனால் ஏன்னா நான் அவ்வளோ ரசிப்பேன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சின்ன குழந்தையிலருந்து எல்லாம் விஷயமும் ரொம்ப பிடிக்கிது என்னென்னு தெரியல அவ்வளோ ஒரு ரசிக்கிற தன்மை என்னகிட்ட நானே அதிகமாக வளர்த்து வளர்த்து வச்சிருக்கேனா நான் இல்லை அது ஏன் கூடையே வளருதா என்னென்னு தெரியல பரிசு பரிசு பரிசாகலாம் யாருக்கு நான் எதுவும் கொடுத்தது கிடையாது நான் எழுதி ஆனால் வச்சிருக்கேன் நான் அதனால கவிதை எழுதி கொடுத்தது இல்லை ஆனால் எழுதி நான் நான் நிறையா எழுதிருக்கேன் பரிசாகலாம் யாருக்கும் கொடுத்தது கொடுத்தது இல்லை கொடுத்தா தான எனக்கு தெரியும் அவங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையான்னு அதனால பரிசாகலாம் நான் யாருக்கும் கொடுக்கல ஆனால் கவிதை எழுதிருக்கேன் நன்றி